ஆ வாங்க சார் வாங்க சார் ஆ கிடைக்கும் சார் கிடைக்கும் சார் என்ன டீ சார் வேணும் எல்லா டீயும் இருக்கு சார் லெமன் டீ வேணுமா சார் ஆ கிடைக்கும் சார் நிறைய நிறைய இருக்கு சார் நிறைய இருக்கு சார் உங்களுக்கு என்ன டீ சார் வேணும் இஞ்சி டீ இருக்கு சுக்கு டீ இருக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காஃபிலையே சுக்கு காஃபி இருக்கு இஞ்சி காஃபி இருக்கு ஜிஞ்சர் ஜிஞ்சர் காஃபி இருக்கு அப்புறம் லெமன் டீ இருக்கு அப்புறம் க்ரீன் டீ இருக்கு க்ரீன் டீலையே நிறைய பைனாப்பிள் க்ரீன் டீ இருக்கு க்ரீன் டீலையே நிறைய வெரைட்டிஸ் இருக்கு சார் உங்களுக்கு என்ன வேணுன்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக பண்ணி தர்றோம் சார் ஓகே ஓகே சார் ஓகேங்க சார் ஆ ஓகே ஓகே ஓகேங்க சார் ஓகேங்க சார் ஓகே சார் லெமன் டீ உங்களுக்கு எப்படி சார் வேணும் லெமன் டீ வந்து உங்களுக்கு வந்து க்ரீன் லேபுள் டீ இருக்கு அதே மாதிரி உங்களுக்கு லெமன் டீலையே வந்து உங்களுக்கு சக்ரா கோல்டில் இருக்கு த்ரீ ரோஸஸில் இருக்கு உங்களுக்கு என்ன ஃபே இதில் வேணுன்னு சொல்லிடிங்கன்னா நேச்சுரல் இருக்கு நேச்சுரல் ஃப்ளேவர் இருக்கு ஓகே த்ரீ ரோஸஸ் ஓகேவா சார் ஓகே சார் ஓகே சார் அதுலையே நேச்சுரல் ஃப்ளேவர் வேணுமா ஆர்டினரியாக வேணுமா சார் ஓகே சார் ஓகே சார் நேச்சுரல் ஃப்ளேவரே தந்துர்றேன் கொஞ்சம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நான் இது பண்ணி போட்டு தந்துர்றேன் சார் நான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே சார் ஒர்க் பண்ணுறீங்க க ஆஃபிஸில் ஒர்க் பண்ணுறீங்களா அப்படிங்களா சார் ஆமாம் சார் ஆமாம் சார் ஆமாம் சார் ஆனால் நிறையா அந்த ஆஃபிஸில் ஒர்க் பண்ணுறவங்கள்லாம் நிறையா வராங்க சார் என்ன நம்ம அது இல்லாமல் நிறைய காண்ட்ராக்ட் எடுத்து தான் அந்த டீலாம் நம்ம கொடுத்துக்கிட்ருக்கோம் கம்பெனிக்கு இந்த இன்ட்ரவல் டைத்தில் கொடுத்துக்கிட்ருக்கோம் நிறைய

ஆ கண்டிப்பாக பண்ணுவோம் சார் எத்தனைப் பேர் சார் இருக்காங்க எம்ப்ளாயீஸு டூ ஹண்ட்ரட் மெம்பர்ஸ் தானா சார் ஓகே சார் பண்லாம் சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் உங்களுக்கு டைம் சொல்லிடீங்கன்னா உங்களுக்கு பண்ணிடலாம் மார்னிங் ஒரு டைமு ஈவ்னிங் ஒரு டைம் பண்றதாக இருந்தாலும் பண்ணிரலாம் உங்களுக்கு வித் ஸ்நாக்ஸோட பண்ணலாம் இது சமோஸா வடை பிஸ்கெட்டு ஆ ஆ ஆ ஆ ஓகே சார் ஈவ்னிங் வந்து வடை சமோஸா அதை மாரி ஸ்நாக்ஸ் மட்டும் வேணும் மார்னிங் வந்து உங்களுக்கு டீ வேணும் ஓகே சார் ஓகே சார் அதில் எத்தனைப் பேர் சார் லெமன் டீ குடிப்பாங்க எத்தனைப் பேர் ஜிஞ்சர் டீ குடிப்பாங்க ச சிலப்பேர் வந்து காஃபி குடிப்பாங்க அப்புறம் வெரைட்டிஸ் இருக்கு இல்லையா ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் கண்டிப்பாக சார் கண்டிப்பாக சார் உங்களுக்கு லெமன் டீலையே உங்களுக்கு நல்லா நிறைய ஃப்ளேவர் இருக்கு என்ன ஃப்ளேவர்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு கொடுத்துடுங்க எத்தனைப் பேர் லெமன் டீ வேணும் அதை மாதிரி ஜிஞ்சர் காஃபி வேணும் ஜிஞ்சர் டீ வேணும் சுக்கு காஃபி சுக்கு சுக்கு டீ எல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் கண்டிப்பாகப் போட்டு தந்துர்றோம் சார் இதுலையே நேச்சுரல் ஃப்ளேவர் இருக்கு ஆர்டினரி ஃப்ளேவர் இருக்கு எல்லாமே நான் போட்டு தந்துர்றேன்

ஆ மந்த்லியும் வாங்கிக்குவோம் வீக்லி பேமண்ட்டும் இருக்கு சார் நீங்கள் எப்படி சொல்லுறீங்களோ அதுக்கு பண்ணிரலாம் சார் அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம் சார் அ ஓகே சார் ஒரு அக்ரீமெண்ட் ஒன்னு போட்டுக்குவோம் கம்பெனிக்கு மட்டும் ஒரு அக்ரீமெண்ட் போடுவோம் எப்போதுமே ஒரு அது ஃபார்மால்டிஸுக்கு அது நாங்கள் பண்ணிர்றோம் பண்ணிவிட்டு நான் இது பண்ணி பண்ணிக்குறோம் சார் இயர்லி ஒன்ஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா ரினீவல் பண்ணிக்கலாம் சார் ஏஎம்சி மாதிரி ஆன்வல் மெயிண்டனஸ் காண்ட்டு காண்ட்ராக்ட் மாதிரி உங்களுக்கு வருஷம் வருஷம் அது வந்து ரினீவல் பண்ணிக்கலாம் சார் அது உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் மெம்பர்ஸ் இருக்கீங்களா சார் கண்டிப்பாக டூ ஹண்ட்ரட் மெம்பர்ஸுக்கும் நான் போட்டுத் தர்றேன் சார் தோ ஒரு நிமிஷம் இருங்க சார் இது நான் இது உங்களுக்கு லெமன் டீக்கு கொடுத்தர்றேன் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் எப்புடிருக்குன்னு மட்டும் டேஸ்ட்டு சொல்லுங்கள் சாப்பிடுங்க சார் ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் இதே மாதிரியே கொடுத்துர்லாமா சார் அந்த பைஞ்சு ப பதினஞ்சு பேருக்கும் ஓகே சார் கண்டிப்பாக கண்டிப்பாக சார் உங்களுக்கு நான் ஹீட்டாக நல்லா ஹீட்டாக இதுப் பண்ணி கரெட்டாக சூடாகவே நல்லா எல்லாருமே குடிக்கிற மாதிரி நல்லா பதத்துலையே நான் கொடுத்துட்றேன் சார் கண்டிப்பாக டைமிங் சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கண்டிப்பாக நான் வந்து இங்கேர்ந்து ஆள் அனுப்பிச்சி இது பண்ணிடுறேன் அதுக்குப் முன்னடி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்ருவாங்க அது இன்ட்ரவல் டைத்தில் கரெக்டாக உங்களுக்கு கரெக்டாக பர்ஃபெக்ட்டாக அந்த நேரத்தில் வந்துரும் எல்லாருமே கரெக்டாக அது அதை டீ அருந்த கூடிய டைத்தில் இதுப் பண்ணுவாங்க அதை சாப்பிடுவாங்க சார் அதுக்காண்டி தான் சொல்லுறேன் ஆ லெவனோ க்ளாக் ஓகே ஓகே சார் கண்டிப்பாக கண்டிப்பாக சார் கண்டிப்பாக சார் இந்த காண்ட்ரக்ட் நீங்கள் கொடுங்க நான் கண்டிப்பாக நல்ல விதமாக பண்ணித் தர்றேன் சார் உங்களுக்கு ஓகே சார் ஓகே ஓகே ஓகே நன்றி சார் நன்றி நன்றி